என் நினைவில் இருக்க கூடிய ஐந்து நாட்கள் ஜனவரி பன்னெண்டு என்னுடைய பிறந்தநாள் மார்ச் மூன்று என் தந்தையின் பிறந்தநாள் மே பத்து எனது தாயாரின் பிறந்தநாள் ஆகஸ்ட் எட்டு எனது மகனின் பிறந்தநாள் நவம்பர் இருபது எனது மகளின் பிறந்தநாள் ஆக இந்த ஐந்து தினங்கள் என் நினைவில் எப்பொழுதும் இருக்கும்